இந்தியா மாநிலத்தில் வந்து நான் பார்க்க வேண்டியஇடங்கள் வந்து கேரளா கேரளாவில் வந்து எப்போவுமே போ குளிர்ச்சியாகவே இருக்கும் அங்கே வந்து அருவி சுற்றுலாத்தலங்கள் குருவாயூர் கோயில் கொல்லிமலையில் வந்து பெரிய நீர்வீழ்ச்சி ஆகாயகங்கை அங்கே போகணும் ஆசை அப்பறம் வந்து திருவண்ணாமலை கோயில் அப்பறம் தஞ்சாவூர் பெரிய சிவன் கோயில் அப்பறம் தஞ்சாவூர் பெரிய சிவன் கோயில் பார்க்கணுன்னு ஆசை திருவண்ணாமலையில் கோயிலில் கிரிவலம் சுற்றிட்டு வந்தால் நம்ம வாழ்க்கையில் வந்து முக்தி பெறும் நம்ம எந்த ஒரு நம்ம வீட்டில் ஒரு ப எந்தவொரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் அப்பறம் கு ஊட்டி கொடைக்கானல் சுற்றுலாத்தலங்கள் வந்து இயற்கை வளங்களை பார்த்துட்டு வரலாம் ஏற்காடு இதுமாதிரி சு வெளியே இப்போ சுற்றுலாத்தலங்களுக்கு போயிட்டு வந்தால் பிள்ளைங்க வந்து சந்தோசமாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோசமாக இருப்பாங்க